இந்தமாரி ஃபிளிப்கார்ட்ல மொபைல் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் போகோ எம்சிக்ஸ் ப்ரோ ரேட் டிஸ் ஸ்கீம் போய்ட்ருந்துச்சி வா வாங்கினேன் கேமரா குவாலிட்டி அப்புறம் பேட்ரி சார்ஜர் கெப்பாசிட்டி எம்ஏஹெச் எல்லாம் அதிகமாக இருந்துச்சு அந்த டச் அந்த ஓவரால் செல்லோட வெயிட்டும் ஓரளவுக்கு நார்மலாக பேலன்ஸ் இருந்துச்சு பரவாயில்ல நல்ல இதுவாக தான் இருக்குது